நான் வந்துட்டு ஃபிளிப்கார்டு அப்படின்ற ஒரு ஆன்லைன் செயலிமூலம் பூமா அந்த பிராண்டோடு ஒரு வந்துட்டு ஸ்கூல் பேக் வாங்கிருந்தேன் அதில் வந்துட்டு நிறையா பலன்கள் அதுக்கு போட்டுருந்தாங்க நான் அதெல்லாம் எதிர்பார்த்துதான் அந்த ஸ்கூல் பேக் வாங்குனேன் ஆனால் நான் எதிர்பார்த்த எந்தப் பலனுமே அதில் இல்லை நான் அதை வாங்கி மன உளைச்சலுக்குதான் ஆளானேன் அந்த பேக்கில் வந்துட்டு நிறைய பலன்கள் போட்டுருந்துது என்னென்ன போட்டுருந்துச்சு அப்படின்னா இது ஃபஸ்ட்டு லெதரு இது வந்துட்டு அதனால வந்துட்டு எளிமையாக பிய்யாது அதாவது பிஞ்சு போகாது அப்படின்னு சொல்லிப் போட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு என்ன போட்டுருந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ மூணு கிலோ அந்தளவுக்கு வந்து வெயிட்டு தாங்கும் அப்படின்னு சொல்லிப் போட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு அஞ்சு ஜிப்பு அதாவது அஞ்சு ஜிப்ஸு இருக்கும் அப்படின்னு சொல்லிப் போட்டுருந்துச்சு ஆனால் அதில் வந்துட்டு எந்தப் பலனுமே அதில் இல்லை அதாவது அது லெதர்ல செய்யப்பட்டல அது சாதாரண ஒரு துணில வ செஞ்ச பேக்மாரி இருந்தது அதுக்கப்பறம் வந்துட்டு அஞ்சு ஜிப்புன்னு சொல்லிப் போட்டுருந்தாங்க அதில் ரெண்டு ஜிப்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள மூணு கிலோ வைக்கலான்னு சொல்லிப் போட்டுருந்தாங்க ஆனால் வந்துட்டு அதுல ஒரு கிலோ அதுக்கு மேலே அதில் வைக்கவே முடியல அது வச்சால் பேக்கு பி பிஞ்சிபோகுதே தவிர அது வந்து வெயிட்டு தாங்கவே இல்லை நான் வந்துட்டு ரொம்ப நம்பி எதிர்பார்த்து அதை வாங்குனேன் அதுக்கப்புறம் என்ன சொல்லிருந்தாங்கன்னால் சைடில் வாட்டருபாட்டில் வைக்கிற இந்த இதுக்கு அந்த ஒரு இது இருக்குது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க அதுல அந்தமாதிரிலாம் எதுவுமே இல்லை சைடுல வாட்டர்பாட்டில்லாம் வைக்கவே முடியல அதுக்கப்பறம் அது வந்துட்டு நான் வாங்கி மன உளைச்சலுக்குதான் ரொம்ப ஆளானேன் நான் அது வாங்கி ஒரு ரெண்டு மாசம்கூட அது இல்லை அதுக்குள்ளே அது ரொம்பவே பிஞ்சு போய்ச்சி என்னால் திருப்பி அதை ரிட்டனும் பண்ண முடியாது ஏன்னால் அது வந்துட்டு ரிட்டன் போடுற அளவுக்கு அது இல்லை அது திருப்பி ரீஃபண்டும் கிடையாது அப்படி இருக்கப்ப ரிட்டன் போட்டு என்ன பண்ண முடியும் அதனால ரிட்டனும் போடல ரீஃபண்டும் இல்லை பத்தாததுக்கு அதில் டெலிவரி சார்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு நூறுபாய் வாங்குனாங்க இதனால என்னால் காசு போனதுதான் மிச்சமே தவிர என்னால் இதனால் எந்த பலனுமே இல்லை நான் வந்துட்டு கடைகளில் விசாரிக்கும்போது அந்தப் பேக்கோட விலை வந்துட்டு எழுநூறுரூபாய் சொன்னாங்க சரி நம்ம ஆன்லைனில் வந்துட்டு நானூறுபா போட்டுருக்கு இதனால முன்னூறுபாய் சேமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் வாங்குனேன் ஆனால் ரொம்பவே மன உளைச்சலுக்குதான் ஆளானேன் அதுக்கு நான் எழுநூறுரூபாய் கொடுத்து கடையில் வாங்கிருந்தா கூட அது வந்துட்டு ரொம்ப மாதம் வந்து உழைச்சுருக்கும் ஆனால் ஆன்லைனில் நானூருவான்னு சொல்லி வாங்குனனால் அதில் எந்தப் பலனுமே இல்லை பத்தாததுக்கு ரெண்டு மாசம்கூட ஆகல ஃபுல்லாவே பிஞ்சுருச்சி வாங்குன ஒரு ரெண்டு வாரத்துலேயே ஜிப்பு போய்ச்சி வாங்குன ரெண்டு மாசததில் ஃபுல்லா பேக்கே பிஞ்சுபோச்சு நான் அதுவும் எனக்கு பிடிச்ச கலரில் பிளாக் கலர்ல அந்த பேக் இருந்துச்சு அதனாலதான் நான் வெளியில் கடைகளில் கேட்கும்போது பிளாக் கலர்லாம் இதில் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஆன்லைனில் நம்மளுக்கு பிடிச்ச கலரில் ரேட்டும் கம்மியா இவ்வளவு பலன்களோட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்குனன் நான் எதிர்பாத்து வாங்குன எந்தப் பலனுமே அதில் இல்லை இதனால நான் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன் நான் ஆன்லைனில் வாங்குனதுலேயே ரொம்ப நல்லா இல்லாத எனக்குப் பிடிக்காத ஒரு ப்ராடக்ட்டு அப்படின்னா அது இந்த ஸ்கூல்பேக்குதான் சொல்லுவேன் நான் இதை வாங்கி என் காசும் போச்சு பத்தாததுக்கு நான் மன உளைச்சலுக்கு ரொம்பவே ஆளாகிட்டேன்